ஆ சொல்லும்மா யார் பேசுகிறீங்க அப்படிங்களா உங்க பேரு எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படியாம்மா சொல்லும்மா என்ன விஷ்யம் ஆ சொல்லும்மா ஒரு பர்ஸு கூட வச்சிக்க முடியாதாம்மா கிரவுண்டுக்கெல்லாம் எதுக்கும்மா பர்ஸு எடுத்துட்டு போகறீங்க

என்னம்மா நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க ஒரு பர்ஸ்சும் கூடம் கரெட்டாக வச்சிக்கமாட்டீங்களா

சரி சரி சரிங்க பிடி மிஸ்கிட்ட சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு போங்க நான் பார்த்து தேடி ச தர சொல்கிறேன் பிடி மிஸ்கிட்ட சொல்கிறேன் சப்போஸ் கிடைக்கிலனா பிரேயரில் கூட அலோன்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் பர்ஸில் என்னென்ன வச்சிருந்தீங்க என்ன கலர் பர்ஸு பிளாக் கலருங்களா உங்களோட ஏடிஎம்மு அப்பறம் என்ன வச்சிருந்தே ஆதார் கார்டு இருந்துச்சுங்களா ம் எல்லாத்தேயும் வச்சிட்டு கிரௌண்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க ஆ இவ்வளோ கேர்லெஸ்ஸாகவா இருப்பாங்க சரிம்மா நான் தேடி பார்க்க சொல்கிறேன் ஆ ஆ சரிம்மா நீங்கள் கவலப்படாதீங்க சீக்கிரம் கிடச்சிடும் தேடி பார்க்க சொல்கிறேன் சப்போஸ் ஒன்றும் கிடைக்கிலேனா பிரேயரில் அனோன்ஸ் பண்ணி இது பசங்க யாராவது எடுத்து வச்சிருந்தாலும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரி பண்ணிக்காதீங்க பிடி மிஸ் பிடி மிஸ்கிட்ட சொல்லி ஒரு லெட்ரு மட்டும் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க ஆ ஓகே பிளாக் கலர் பர்ஸுனா சொன்னீங்க சைஸ் எவ்வளோ சின்னதுங்களா கொஞ்சம் பெருசுங்களா சரி சரி ஓகேப்பா ஓகேப்பா பார்த்துக்குலாம் ஆ ஓகே ம்